அடுத்து அடுத்து அத்தாணி அதான் கூடை முடையும் தொழிலுக்கு மூங்கில் தேவைப்படுங்க அப்போ மூங்கில் வந்து காய்ஞ்சி போகும் அதிகமாக எடுத்து வந்துதுங்கனா அப்போ அளவாக எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வரும்போது அத்தாணிலதான் கணக்கான விலை இருக்குங்க கரெக்டா அதனால் போய் மூங்கில் என்ன ரேட்டுனு பேசி எடுத்துகிட்டு வந்து வேலை செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருவேங்க அடுத்து அடுத்து அத்தாணிதான் பிரயாணம் பண்ணுவேனுங்க அப்பறம் அது போக அது அது கூடை செஞ்சுட்டா அடுத்தது எங்கே கிராக்கி இருக்குதோ அந்தமாதிரி கொடாப் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே போவோங்க ஆனால் அடுத்து அடுத்து அதிக பட்சமாக அத்தாணிதான் போவோங்க